ஆ சொல்லுங்கள் மேம் நான் அந்த ஃபஸ்ட்டு யூனிட் பேப்பர் கொடுத்துட்டேனே நீங்கள் பார்த்தீங்களா அதில் ஆ அதில் வந்து சப்ஜெக்டடில் மார்க்கெலாம் நம்ம சொல்லி கொடுத்தாச்சி நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம்ல எல்லா பேரண்ட்ஸும் வந்தாங்க நீங்கள் மட்டும்தான் வர்லை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க என்ன அப்போதான் பிள்ளைங்களோடய இதை பற்றி உங்களுக்கு தெரியும் நாங்களே அதை ஏதாட்டி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லணுனாலும் அந்த நேரம்தான் சொல்ல முடியும் நாங்கள் தேடி வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது எப்போம் பார்த்தாலும் விளையாட்டு பேச்சுன்னு இருக்கிற பிள்ளைங்களோடய பேரண்ட்ஸ் தான் வர மாட்டேங்கீங்க நல்லா படிக்கிற பேரண்ட்ஸெலாம் வந்துடறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஏதுன்னு கேக்கணும்லை எங்கள்கிட்ட ஆ வந்து ஆ நோஷனை பற்றி என்ன ஏதுன்னு கேளுங்க கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஆமாம் அதெலாம் நாங்கள் கவனிக்கத்தான் மேம் செய்கிறோம் பிள்ளைங்க வந்து சாப்பாடு சரியில்லை ஏதாட்டி சொன்னாலும் நாங்கள் கவனிக்கத்தான் செய்கிறோம் நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பிடித்த மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு இன்னோன்று சே ஆ சரி நீங்கள் வந்து என்ன பண் என்ன பண்ணணும் பிள்ளைங்களுக்குங்கிறத வந்து நீங்கள் மே டீச்சராப்பட்ட எங்கள்கிட்ட வந்து கேளுங்க இது தப்பா எழுதுறான் இந்த மேக்ஸு தெரிய மாட்டேதுன்னு சொல்கிறான் அப்டிங்கிறதை நீங்கள் டேரெக்டாக வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுலாக இருக்கும் சரி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம் நீங்களும் எங்கள்கிட்ட சொல்வீங்கள்லை அதுக்காண்டிதான் சொல்கிறோம் நெக்ஸ்ட் டைம் கண்டி விளையாட்டு இருந்தாலும் படிப்பு கொஞ்சம் ஆர்வம் காட்டினா நல்லா படிப்பான் நீங்கள் அதனால கொஞ்சம் ட்யூஷனெலாம் நல்லா விட்டு அவனை படிக்க வையுங்க கொஞ்சம் ஆ சரி மேம்